உலகளவில் ரெண்டாவது இடம் பெற்றுருக்குது தமிழ்நாடு வந்துட்டு எஜுகேஷன் ஃபீல்டில் கல்வி அடிப்படையில் உலகளவில் இரண்டாவது இடத்தை பெற்றுருக்குது அது ரொம்ப பெருமையாக இருக்குது அது வந்துட்டு மிக கூடிய விரைவில் முதலாவது இடத்தில் வரும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகளவில் எஜுகேட்டட் பர்சன் எஜுகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேட்டட் பீப்புள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கறதுனால் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது நிச்சயமாக வேலைவாய்ப்பை பாதிக்காது வேலைவாய்ப்பும் அதே அளவில் நாங்களும் முன்னாடி வருவோம் தமிழ்நாடு நம்மளும் முன்னாடி வருவோம்ன்ற மகிழ்ச்சியில சொல்கிறேன்